ஹலோ ஹலோ அகல்யா ஸ்டுடியோலருந்து அகல்யா ஸ்டுடியோவா நாங்கள் வந்து கஸ்டமர் பேசுகிறோம் ஆ நீங்கள் வந்து பர்த்டே பார்ட்டி ஒன்று இருக்கு ஃபோட்டோ எடுக்க வர முடியுமா நாங்கள் வந்து ஈசனூர் ஆ அதான் ரெண்டுமே எடுக்கணும் வீடியோவும் எடுக்கணும் ஃபோட்டோவும் எடுக்கணும் புரியலை ஆஃபர் போகுதா சொல்லுங்கள் உங்கள் ஆஃபரு

சரிங்க சார் ஆ ஆ ஆ சார் ஃபோட்டோனா எத்தனை ஃபோட்டோ வரும் ஆல்பத்தில் பின்னாடி எல்லாம் நல்லா டெக்கரேஷன் எல்லாம் நல்லா பண்ணி தருவீங்களா சரிங்க சார் ம் எங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து வெள்ளிக்கிழம ஃப்ரைடே வீடியோ எடுக்க வந்து அழைச்சிட்டு வாங்க ஆ என்னங்க சார் அதெல்லாம் வேணா சார் சொல்லுங்கள் சார் என்ன சார் லெவன் கம்மியாகலாம் சொல்லமாட்டிங்களா ஆஃபர்ன்னு சொல்லுறிங்க இவ்வளோ ரேட்டு அதிகமாக சொல்லுறிங்க ம் ம் ம் சார் அதே ஃபோட்டோ இல்லாம வீடியோ மட்டும்ன்னா